ஹலோ சார் ஜியோ ஆஃபிஸ்ஸுங்களா நான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்லேருந்து ஜியோ கஸ்ட்டமர் பேசுகிறேன் ஜியோ டேட்டா பேக் அண்டு ஆப்பர் பற்றி சொல்லுங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணால் டவர் நல்லா கிடைக்குமா நெட் ஒர்க் ப்ராப்ளம் எதாவது வருமா